இன்றைக்கி இந்தியாவுல இந்தியாவுல முத்து இந்தியாவுல உருவாகி இருக்குற வேலைவாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா நிறையா ஐடி கம்பெனி ஃபேக்டரி மற்றபடி எங்கே திரும்பினாலும் வேலை இருக்குது ஆனால் அரசு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்குது மற்றபடி பிரைவேட் கம்பனிஸ்லாம் வந்து நிறையா வந்து வந்து இருக்காங்க நிறையா கம்பெனிஸ் வந்து இருக்காங்க ஐடி முடித்தவங்களுக்கு அப்பறம் என்ன எந்த கோர்ஸ் முடித்தாலும் அவங்களுக்கு ஃபிட்டர் ஐடி சைடில் இருக்கிற எல்லா கோர்ஸும் முடித்தாலும் அவங்களுக்கு வேலையும் தரத்துக்கு இந்திய அளவில் பார்த்திங்கன்னா எல்லாம் மாவட்ட எல்லாம் மாநிலங்களும் இதாக இருக்குது முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் உட்கார்ந்துட்டே ஆன்லைனில் சம்பாதிக்கிறது தான் நிறையா ஒரு பெரிய ட்ரென்டிங் ஆகிட்டு இருக்குது அதையும் தாண்டி முக்கியமாக யூடியூபில் வந்து சம்பாதிக்கிற நிறைய பேர் ஃபேமிலியாக ஃபேமிலியாக கப்புல்ஸாக

வாய்ப்பு தான் நம்ம எல்லோருக்கும் கிடைக்குது பட் சில பேர் அதை நல்ல நல்லா நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கிறாங்க சில பேர் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாமல் சம்பாதிக்க முடியாமல் போயிடுறாங்க அப்பறம் அந்த டூரிஸ்ட் கைடு அந்த மாரிலாம் வச்சு இருக்காங்க சில பேர் என்ன பண்றாங்க காமெடி பண்ணிக்கிட்டு அதில் அதுதான் சொன்னனே கப்புல்ஸாக சேர்ந்து காமெடி பண்ணி மக்களை சிரிக்க வச்சு நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறத வீட்டில் நடக்கிறத வந்து அதை ஒரு கன்டென்ட்டாக எடுத்து அதை பண்றாங்க அது வந்து நம்ம வீட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் அதுவே நம்ம அதை டிவியில் பார்க்கும்போது நமக்கு அது பெரிய சிரிப்பு ஆயிடும் அதனால் நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அது அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்க்கு நம்ம உதவியாக இருக்கலாம் பட் ஆனால் இதலாம் பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்குது இந்தியா இன்றைக்கி அப்டேடடாக இருக்குன்றதுக்கு இதலாம் ஒரு பெரிய எக்ஸாம்புலு வ இளைஞர்கள் வந்து வாழ்க்கையில் தேடுற வேலை அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அவங்க போன ஒடனே நல்ல சாலரி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங் பட் அது கொஞ்சம் கஷ்டோந்தான் போன ஒடனே ஒரு ஃபிஃப்டீன் தௌசன் அப்படி கிடைக்கும் பட் என்ன வேலை எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களோட படிப்பு எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் போன ஒடனே நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்குறதுதான் மாணவர்கள் மத்தியில் இருக்குது நானும் அது தான் அப்ரீஷியேட் பண்ணுவேன் மோட்டிவேட் பண்றது தான் பட் இருந்தாலும் மாணவர்கள் என்ன பண்ணணும் அதை அதுக்கு நம்ம நல்ல மாணவர்கள் நல்ல படிக்கணும் அது மொத விஷ்யம் அது படித்தாதான் நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் இளைஞர்கள் வந்து என்றைக்கி எதாவது வேலைன்னா இங்கேருந்து உடனே சென்னை பேங்களூர் கோயம்புத்தூர் மதுரை இப்படி எல்லா இடத்துக்கும் ஷிப்ட் ஆகி போயிடுறாங்க இல்லை சில பேர் அப்ராட் அப்ராடு போகிறாங்க நம்ம இந்தியாவுலே நிறைய வேலை இருக்குது இந்தியாவுலே நிறையா வேலை இருக்குது அவங்க தேடி போய் அந்த வேலையை முக்கியமாக பார்த்தனா இந்த ஐடி சைடில்தான் இன்றைக்கி கம்ப்யூட்டர் சைடில்தான் யாருக்கு நிறைய கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதோ கம்ப்யூட்டர் இன்ஜினீயரிங் முடித்து இருக்காங்க அந்த கோர்ஸ் முடித்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நான் நிறைய துறையில் கம்ப்யூட்டர் சைடில் நிறைய துறைகளில் வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனியில் இன்ஜினீயரிங் சைடில் இருக்குது சில பேர் என்ன பண்றாங்க நர்சிங்ஸ் சைடு அந்த மெடிக்கல் சைடு எடுத்துக்கிறாங்க எம்பிபிஎஸ்ஸு அந்த சைடு எடுத்துக்கிறாங்க ஸ்டாஃப் லேப் டெக்னிஷியன் அந்த மாரிலாம் எடுத்து சில பேர் அதுக்கு இருக்கிறாங்க பட் இன்றைக்கி நிறையா மருத்துவத்துறை வந்து நிறைய பங்கு இருக்குது இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் வந்து அதுவும் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சைடில் மெடிக்கல் தான் அதுக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல் ஸ்டுடெண்ட்ஸ்லாம் முடித்த ஒடனே எல்லோரும் என்ன பண்ண போகறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே எல்லாம் ஸ்டாஃப் நர்ஸ் ஆகப்போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நோக்கத்தோடு இருக்காங்க அது அவங்களுக்கு தேடி வேலைக்கு போகிறதுக்கு நிறையா கம்பெனிஸு நிறைய மெடிக்கல் காலேஜூ எல்லாமே ரெடியாக இருக்காங்க அது இல்லாமல் பிரைவேட்டில் வந்து நிறைய காலேஜஸ் ஓபன் பண்ணி இருக்கிறாங்க மாணவர்களுக்காக படிக்கிறது மட்டும் இல்லாமல் உடனே வேலையும் போட்டு அங்கே கேம்பஸ் இன்டர்வ்யு எடுத்து அங்கேயே செலக்ட் பண்ணிடுறாங்க அது அவங்களுக்கு ஒரு இதாக பயன்னுள்ளதாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுற இளைஞர்கள் கூட இன்றைக்கி எளிதாக வேலை கிடைக்கிற அளவுக்கு எல்லா துறையிலும் வேலை இருக்குது போஸ்டல் ரயில்வே போலீஸ் இளைஞர் சில பேர் என்ன பண்றாங்க போலீஸ் செலக்ஷனுக்கு போகிறதுக்கு போலீஸ் ஆகணும் எஸ்ஐ ஆகணும் சில ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சைடில் போய் நிறையா அச்சீவ் பண்ணி அதன் வழியாக வேலை கெடைச்சி அதில் போகணும் ரயில்வேயில் ரயில்வேயில் இந்தியன் போஸ்டல் பேங்க்கு அந்த மாதிரி சில மாணவர்கள் என்ன பண்றாங்க பேங்க்கு சைடில் செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அதுமாதிரி மாணவர்கள பிரித்தமுன்னா அதன்மாதிரி தான் இப்போ க்ரூப்வைஸ் பிரிக்கிற மாதிரி மாணவர்களும் அப்டி அவங்க அவங்க மனநிலைக்கு அவங்க வேலையை தேடுறாங்க சிறந்த வேலையாக எது அமையுதுன்றதை அவங்களோட படிப்பை பொறுத்து இந்தியாவில் இருக்கற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அதர் ஸ்டேட்டு போய் வேலை சம்பாதிக்கிறது அதில் ஒரு உத்தியோகத்தில் இருக்குறாங்க நான் சொன்ன மாதிரி சென்னை கோயமுத்தூரில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அவுங்கவங்க ஏரியாவில் நிறைய வேலை இருக்குது ஆனால் அது சில பேர் தெரிய மாட்டேங்குது அங்கே போனால்தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்க எல்லோரும் நல்ல வேலை வேலை கிடைக்கணுன்றதுதான் அவங்க பெரிய நோக்கமாக இருந்து அதை செயல்படுறாங்க புதிய வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தமுன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சொன்னோம்முல்ல யூடியூப் வந்து வீட்டில் உட்காந்துகிட்டே சம்பாதிச்சி நல்ல நிறையா லெவலில் ஆனால் அதில் கருத்து வந்து நல்ல பயனுள்ள கருத்தை போடுறதுனால மக்கள் எல்லோரும் விரும்பி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர்